ஹலோ வணக்கம் சார் ஆர்கே சூப்பர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ன சார் வேணும் ஓகேங்க சார் எவ்வளோ சார் நீங்கள் பட்ஜெட் எவ்வளோ ரேஞ்சில் சார் பட்ஜெட்டில் வாங்கலாம்னு இருக்கீங்க ஓகேங்க நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கிடைக்குங்க சார் ஆனால் வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து டூ தெளசண்ட்டுக்கு மேலே போனீங்கன்னால் நாங்கள் ஃப்ரி டெலிவரி கொடுப்போம் சார் டூ தெளசண்ட்டுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கிடைக்குது சார் இல்லை இல்லைங்க நேச்சுரலாகவும் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரியும் எங்கள்கிட்ட இருக்குதுங்க எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கித் தருவோங்க சார் அது எல்லாேருக்கு டைமுக்கு ஏற்றும் போது எல்லாமே மாதிரி தான் சார் ஆகும் நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை சார் நீங்கள் வந்து இப்போ சம்மர் டைமில் அதுக்கு ஒவ்வொரு பழத்துக்கும் ரேட்டு கம்மியாகவும் ஒவ்வொரு பழம் அதிகமாகும் சார் அது ஸ்டாக் இருக்கிறத பொறுத்து தான் சார் எல்லாேருமே நாங்கள் இதுக்கு விலை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை சார் ஆல்ரெடி ஒருத்தவங்க அந்த விலைய ஃபிக்ஸ் பண்ணி தான் எங்களுக்கே வர்றது நாங்கள் அதிலேருந்து ஒரு மார்ஜின் வைச்சு தான் சார் நாங்களும் சேல்ஸ் பண்ணுறோம் அதில் எங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கம்மியாக நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் சார் ஆனால் வேரி ஆகத்தான் சார் தெரியும் வேரி ஆகாமல் இருக்காதுங்க சார் சம்மரு டைமில் ஒரு வேரி ஆகும் விண்ட்டு சமயம் ஒரு இது வேரி ஆகும் ஸோ அது மாதிரி வேரியேஷன் இருக்குது சார் ஆமாங்க டூ தெளசண்ட்க்கு மேலே பண்ணீங்கன்னால் நாங்களே வந்து ஹோம் டெலிவரி கொடுத்துருவோம் சார் டூ தெளசண்ட்க்கு கம்மியாக பண்ணீங்கன்னால் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும் சார் வேறு இங்க பழங்கள் மட்டும் தான் வாங்கணுங்களா இல்லை வேறு எதுவும் வாங்கணுங்களா சார் க்ளாசரிஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வாங்கணுங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் எங்கள்தில் மற்ற ப்ராடெக்டும் இருக்குங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் டேங்க் யூ சார்